நீலகிரி மாவட்டத்தில் எங்கள் சொந்தகாரங்கள் இருந்தாங்க அவங்க இதுக்கு அவங்கள பார்க்குறதுக்காக நான் அங்கே போயிருந்தேன் அப்போ அந்த நீலகிரி தோட்டத்துக்கு அவங்க என்னைய கூப்பிட்டு போயிருந்தாங்க அந்த மலையில் ஏறி அந்த தேயிலை தோட்டத்தில் இருக்க தேயிலைலெல்லாம் பறிக்கிறது வந்து ரொம்ப வந்து வித்தியாசமாக இருந்தது அந்த மலையில் ஏறுகிறதே வந்து ரொம்ப சந்தோஷத்தையும் அந்த நேச்சுரலை பார்க்குறதும் அதுவும் வந்து எனக்கு வந்து பல வகையான அனுபவத்தை கொடுத்துது அது வந்து சந்தோஷமான ஒரு சூழ்நிலையா இருந்தது அந்த ஒரு நாலு நாள் நாங்கள் அங்கே இருந்தது வந்து எனக்கு வந்து பலவகையான அனுபவங்களை கற்றுக்கிறதுக்கும் அங்கே அங்கே அவங்க வாழ்ற முறையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட எனக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்புல்லாக இருந்தது